கொஞ்சமாக சமைக்கிறதை விட நம்ம அதிகமாக சமைக்கிறதுதான் இன்னுமே ஈஸியாக இருக்கும் அது எப்படி சொல்றதுனா நம்ம வீட்டில் எதாவது ஒரு ஃபங்ஷனா இருக்கட்டும் அந்தமாதிரி வைக்கிறப்ப வெளியிலர்ந்துலாம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க இந்த காய்கறி வெட்றது உக்காந்து எல்லாருமே சமைக்கிறது அந்தமாதிரி உக்காந்து பண்றது இன்னுமே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்லன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வேண்டிக்குவாங்க சாமி கிட்ட இந்தமாதிரி வந்துட்டு சம்திங் ஏதோ அவங்களுக்கு தோன்றதை வந்து வேண்டிக்குவாங்க வேண்டிட்டு நிறையா சாப்பாடு செய்வாங்க ஊருக்கே சாப்பாடு செஞ்சு போடுவாங்க ஆட வெட்டி ஆட் ஆட்டு கறி போட்டு பிரியாணி போடுவாங்க அது இன்னமுமே நல்லாருக்கும் எங்கள் அப்பாதான் மாஸ்டர் அவங்களே சமைச்சிருவாங்க நான் சமைக்கணும்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஈஸியாதான் இருக்கும் ஏன்னா வீட்டில் எல்லாருமே ஹெல்ப் பண்றதனால நல்லாவே சமைச்சிருவேன் அதில் வந்துட்டு யுத்திகள்னு பார்த்திங்கன்னா அதலாம் ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம எந்த மாதிரி செய்யணுமோ அந்த மெத்தடில் நம்ம செஞ்சாலே அது கரெக்ட்டாதான் வரும்